எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மீனுன்னா வஞ்சர மீன் விரா மீன் எல்லா மீன்லாம் இருக்குது நிறைய மீன் இருக்குது அதுமாரி வந்துட்டு மக்கள் அதிகமாக விரும்புகிற மீனுன்னா சீலா கெண்டை அப்புறம் வந்துட்டு ஆரா மீன் நிறைய மீன் வகை இருக்குது அப்புறம் வந்துட்டு கெண்டை மீன் கெழுத்தி மீன் மோஸ்ட்டாக சாப்பிட்ற எல்லாமே இருக்குது